கோழி வளர்ப்பு என்பது இன்ன இந்த காலத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகிறது அதற்கு அது கோழி வளர்ப்பில் நோய் நோய்கள் பரவ நோய் நோய்கள் பரவுவதை தடுக்க நிர்வாகம் மிகவும் ஒரு சில வழிகளை கண்டறிய வேண்டும் காற்று மாசற்ற காற்று மாசுபடாமல் இருக்கும் இருக்கின்ற இடத்தில் திறந்த வெளியில் இருந்தால் நன்றாக இருக்கும் பின் தீவனம் போன்ற இதுகளில் அது அதற்கு நன்றாக ஆரோக்கியமான இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது மிகவும் ஒரு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் சமூகத்திற்கு ஏனென்றால் அதை இன்றும் இன்றைய மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிடுவ மாமிசம் சாப்பிடுவதில் கோழி ஒன்றாக கருதுகிறது அப்படி என்றால் அப் நோய்கள் விலங்குகளுக்கும் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தாலும் கிராம கிராம மருத்துவமனை உள்ளது கால்நடை மருத்துவமனை உள்ளது அங்கே மருத்துவர் இருக்கின்றார் அவராக அங்கே நாம் சொன் சொன்னாலும் செய்யலாம் இல்லையென்றால் அவர்களே நேரடியாக வந்து பண்ணைக்கு வந்து சில நல்ல மருத்துவர்கள் மருத்துவம் செய்து நன்றாக அதை வழிநடத்தி தீர்க்கமாக அதற்கு ஒரு நோயை கட்டுப்படுத்துறார் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்